தமிழ்நாட்டோடய பாரம்பரிய விளையாட்டு மட்டும் கிடையா வீர விளையாட்டுன்னு நம்ப எதை சொல்வோன்னால் ஜல்லிக்கட்டை தான் சொல்வோம் ஒரு காளையோடய திமிலை ஒரு வீரன் அடக்கிட்டான்னால் அவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய வீரன்னு நம்ப கொண்டாடுறோம் அவன் அந்த கா அந்த களத்தில் அந்த காளையை அடக்கிட்டேன் அவனுக்கு வந்து மக்கள் குவிந்து பாராட்டும் பரிசு மழையும் அவ்வளோ குவியும் இதுவே வந்து ஜல்லிக்கட்டு கொஞ்சம் நாளாக வந்து தடை செஞ்சு வெச்சுருந்தாங்க இப்போ அந்த தடையை நீக்கி இப்போ பொங்கலப்போ நீங்கள் எல்லோரும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை விளையாடலாம் சொன்னோன்னே அந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா தமிழ்நாட்டோடய மிக முக்கியமான விளையாட்டே ஜல்லிக்கட்டு தான் அதை அந்த பரிசுலாம் அவன் ஜெயிக்கும்போது என்னென்ன கொடுப்பாங்க ஒரு காரை கொடுக்கலாம் தங்கம் கொடுப்பாங்க அப்படின்னா பணம் ரொக்கமாக காசோலையை கூட கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீர விளையாட்டை நம்ப எதெதை சொல்லலாம்னா இப்போ கிட்டி கிராமப்புற விளையாட்டில் விளையாடிட்டிருப்பாங்கள் அந்த கிட்டி வந்து எதுக்கு பேஸ்னா கிரிக்கெட்டோட பேஸ் தான் கிட்டி சொல்றான் அதுக்கப்புறம் இப்போ கபடி கபடி வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சு விளையாடுவான் அது வந்துனால் அவன் அந்த குழுக்குள்ளே அவங்க எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்ற மென்ஷன் பண்றது தான் அந்த கபடியோட மெய்ன் தீமே அதுக்கப்புறம் வந்து பச்சை குதிரை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிங்க கிராமத்தில் ஒருத்தவங்களை குனிய வெச்சு அவங்களை தாண்டுறது அப்படின்னு அதை வந்து எதுக்கு ஏதான்ன லாங் ஜம்ப்புன்றதை எதை வச்சுமே வந்துச்சுன்னா அந்த பச்சை குதிரையை வெச்சுதான் லாங் ஜம்ப்பே வந்துச்சு இதெல்லாம் தான் தமிழ்நாட்டோடய பாரம்பரிய விளையாட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம்